ம்ம் உள்ளாற வாங்க ஆ சொல்லுங்கள்

ஆ பார்க்கலாம் தாராளமாக பார்க்கலாம் வாங்க உள்ளே வாங்க

ஆ என்ன புக்கு வேணும் ஆ ரைட் சைடில் போயிட்டு பாருங்கள் ஆ

ரைட் சைடில் இருக் ஆ ரைட் சைடில் இருக்கு பாருங்கள் ம் அது ஆ அந்த நூற்றி ரெண்டு அந்த மாதிரி இதில் சைடில் இருக்கு பாருங்கள் ம் ஆ இருக்கு இருக்கு அந்த ஐநூற்றி முப்பத்து எட்டு அதில் சைடில் இருக்கும் அது

கவிதையா ரைட் சைடில் போய் கொஞ்சம் லெஃப்ட் சைட் முன்னாலையே இருக்கும் பாருங்கள் இல் இல்லை எல்லாமே தனி தனியாகதான் இருக்கும்

ஆ சொல்ற தாராளமாக சொல்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்றேன் ஆ இங்கே இருக்கு வாங்கம்மா ஆ வேறு எதாவது புக்ஸு இல்லைதா ஆ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவவா ஆ எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் சைன் பண்ணிட்டுதான் எடுத்துகிட்டு போகனும் ரெண்டு புக்குக்கும் மிச்சம் அலௌடு இல்லை ம் உங்களுக்கு எத்தனை புக்ஸு ஆ ஆ ஆ இல்லை ஹாஃப் டேதான் ஃபுல் டே இப்போ ஹாஃப் டே இன்னக்கு ஹாஃப் டே சீக்கிரமாக பார்த்து சொல்லுங்கள் டக்குன்னு பார்த் ம் மூணு புக்கலாம் வராதுமா ரெண்டு புக்கு மட்டுந்தாம்மா அலவுடு அப்படி இல்லைனா ஒன்றுதான் அலவுடு ம் ஆனால் உங்கள் ப்ரெண்ட்ஸ் மூலியமாக நீங்கள் எடுக்கலாம் உங்கள் ப்ரெண்ட்ஸ் ஐடி கார்டு வச்சு எடுக்கலாம் ஆ அவங்க நீங்கள் அவங்கட்ட சொல்லி வந்து கூட்டிகிட்டு வந்து எடுத்துகிட்டு போகலாம் உங்களுக்கு வேண்னா ஆ சரிங்க